எங்கள் பகுதியில் வந்து அடிக்கடி காணப்படும் பறவை வந்து மயில் சிட்டுக்குருவி வாத்து இதெல்லாம் இருக்குது அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து மயில் தான் ஏன்னா அது வந்து தோகையை விரிச்சுட்டு அழகாக டான்ஸ் ஆடும் அதுவுமில்லாம நாங்கள் காட்டுப்பகுதியில் இருக்கிறதுனால மயில் வந்து நாங்கள் அடிக்கடி பார்க்கக் கூடிய விலங்காகவும் என்னோட குழந்தைக்கு வந்து மயில் வந்து அந்த தோகையை விரித்து ஆடும்போது ரொம்ப பிடிச்ச பறவையாகவும் இருக்குது